இந்த கோவிட் காலத்தில் பார்த்திங்கனாக்க பள்ளிக்கூடத்துக்கு பார்த்தனா என்னுடைய பையனை வந்து பிளஸ் டூ படித்துட்டு இருந்தான் பிளஸ் டூ படித்துட்டு இருக்கும்போது எல்லா கேள்விகளாக இருக்கட்டும் படிக்கவேண்டிய எல்லா விஷயங்களும் வந்து செல்லுக்கு தான் அனுப்பியிருப்பாங்க அதனால் எங்கள் பையன் வந்து வீட்டில் ஒரே அடம் பிடிச்சு செல் வாங்கியே ஆகணும் அப்படின் சொல்லிட்டு தொல்லைப்படுத்துனாரு நானும் போயிட்டு கடையில் ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து ஒரு மொபைல் ஃபோனு ஆன்ட்ராய்டு ஃபோனு வாங்கினு வந்து கொடுத்தேன் எப்போ பார்த்தாலுமே செல்ஃபோனை நோண்டிட்டு தான் இருப்பான் சில டைமில் நல்லா படித்துட்டு இருப்பான் சில டைமில் வந்து ஃபேஸ்புக் இந்த மாதிரியெல்லாம் நிறைய இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பார் இந்த மாதிரி நிறைய விஷயங்களப் பார்த்தனா செல்ஃபோனில் வந்து இன்றைக்கு வரையும் பார்த்தா நிறையா பாடத்திட்டங்கள்லாம் வந்து செல்ஃபோனில் வந்துட்டுருக்குது எல்லாமே ஆன்லைனில் எதனால் படிக்கிறதுனால் பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது நிறைய விஷயங்கள் பார்த்தனா மொபைல் ஃபோனில் வந்து இந்த கோவிட் காலத்துலலாம் வந்து நிறைய இருந்தது லாக்டவுன் டயம்லலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது மொபைல் ஃபோன் எல்லோருக்குமே அதே சமயம் பார்த்தனாக்க அதனால தீமைகளும் இருந்தது நிறைய குழந்தைங்க வந்து இதுமாதிரி செல் வாங்கிக் கொடுத்தப் பின்னாடி படிக்கிற குழந்தைங்களெல்லாம் வந்து ஃபேஸ்புக்கை பார்த்துட்டு எப்போப் பார்த்தாலும் செல் ஆளுக முன்னாடி படிக்கிறமாதிரியும் ஆளு இல்லாத டைமில் வந்து வேறு விஷயங்கள்லலாம் வந்து செல்லில் பார்த்துட்டு இருக்கிறதுனால் அதனால நிறைய குழந்தைங்க வந்து தீமைகள் வந்து மனசில் ஏற்படுத்துகிறதுக்கும் அந்த செல் உதாரணமாக இருந்தது அதனால வந்து நல்ல விஷயங்களும் இருக்குது கெட்ட விஷயங்களும் இருக்குது ஆனால் குறிப்பாக பார்த்தா நல்ல விஷயம் நல்லா இருக்குது ஆன்லைனில் தான் இப்போதுகூடப் படித்துட்டு இருக்காங்க எல்லா விஷயங்களும் பார்த்தனா பரம் பணம் பரிமாற்றம் எல்லாதுமே கோவிட் காலத்துலலாம் வந்து செல்ஃபோனில் தான் நடந்திருந்தது ரொம்ப நல்லா இருந்தது தீமைகளும் அதேமாதிரி இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை